நான் கற்றுக்கிட்ட கரத் தற்காப்பு கலைன்னு பார்த்திங்கனா கா அதுப்பேர் கராத்தே ஸோ கராத்தேவில் வந்து ஒரு இதுவந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒன்று அதில் வந்து என்னென்னால் வெறும் கை வச்சு சண்டை போடுவது மட்டும் தான் இன்னொன்று என்னென்னால் தற்காப்பு கலைன்றது அதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்வது என்னான்னால் எதுக்கு நம்மளை நம்மளை வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணுறதுக்காகதான் அதை யூஸ் பண்ணணுமே தவிர்த்து யாரையும் துன்புறுத்துறதுக்கோ இல்லைனா அவங்களை வந்து அடிமைப்படுத்துவதுக்கோ அதை யூஸ் பண்ண கூடாதுன்றது தான் அதோட ய ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்